எனக்கு தமிழில் பிடித்த வார்த்தைகள் அமிழ்து தாய் என்கிற வார்த்தை தேசப்பற்று நாட்டுப்பற்று கருத்து ஆகுபெயர் திருக்குறள் எழுச்சி வளர்ப்பு மாநிலப்பற்று என்ற மாதிரி சொற்றொடர்கள் மற்றும் வார்த்தைகள் இதில் தமிழை தாய்மொழியாக கொண் எனக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி வார்த்தை கருத்து இதெலாம் வேற மொழிகளில் அவ்வளோவா கிடையாது தமிழ் உலகத்தில் ரொம்ப பழமையான மொழி நம்மளோட தமிழோடய இன்ஃப்ளுயன்ஸ் மற்ற கன்ட்ரியை எல்லாருக்கும் வந்து பரவிருக்குதுங்க ஸ்ரீலங்கா மலேஷியா தாய்லேண்ட் கம்போடியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா ஜப்பேன் ஃபிலிப்பீன்ஸ் போன்ற நாட்டில்லாம் நிறையா தமிழோடய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது நம் தமிழ் வார்த்தைகளும் அங்கே அதிகம் மோஸ்ட்டாக தாய் மலாய் அந்த மாதிரி நகரங்கள்லாம் கூட நம்மளோட தமிழோடய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த உலகளவில் இன் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிற மொழி தான் தமிழ்மொழி அதுவும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கும் வார்த்தைகள் அதோட சென்டென்ஸ் ஸ்டக்ச்சர் அதெலாம் ரொம்ப தூய்மையாக இருக்கும் தமிழை போன்று தூய்மையான மொழி வேறு எதுவும் உலகத்தில் கிடையாதுங்க நம்மளோட தமிழை பொறுத்து தான் தெலுகு கன்னடா மலையாளம் இந்த மாதிரி போன்ற மொழிகளும் வளர்ந்துருக்கு நம்மளோட தமிழ் மன்னர்கள் சேர சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மற்ற நாடுகளிலும் ஆக்கிரமித்துள்ளார்கள் அவள் அவ அவங்க வந்து பெரிய நேவல் ஃப்ளீட்டும் வச்சிருந்தாங்க நேவல் ஃப்ளீட் வச்சிருந்ததுனால இத்தனை நாடுகளை ஆக்கிரமிக்க முடிஞ்சது அங்கே நம்மள இன்ஃப்ளூயன்ஸும் ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்ச்சு ஒரு காலத்தில் சோழ மன்னர்கள் நம்ம நாட்டோடய ஈஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருந்தாங்க பர்மா வரைக்கும் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் வேற எந்த கிங்டம்லேயும் கிடையாதுங்க அது தான் தமிழோடய சிறப்பு தமிழ் தமிழ் பெரியளவில் வள் வளர்ச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கு நம்ம நாட்டுக்கு இயந்திரக்கலை நாட்டுப்பற்று தேச தேசத்தை காப்பாத்துகிற அளவு நம்ம நாட்டை காப்பாத்துகிற அளவு தமிழ் வளர்ந்துருக்கு இவ்ளோ வளர்ந்துருக்கறப்போ தமிழ் மாதிரி ஒரு மொழி வேற எங்கேயும் க கிடையாது தமிழ் தேசப்பற்று நாட்டுப்பற்று எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருக்கு இந்த மாதிரி ஒரு மொழி தான் நம்மளோடய நாடு சுதந்திர போரில் இருக்கிறப்போ ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சி